நான் திருச்சிலிருந்து வெங்கடேசன் பேசுகிறேங்க நான் வந்து புக் மை ஷோவில் டிக்கெட் பத்து டிக்கெட்டு ஃப்ரெண்ட்ஸோடு படத்துக்கு வரலான்னு சொல்லி போட்டிருந்தேன் ஆனால் வந்து சண்டே படத்துக்கு வரலான்னு தான் ப்ளான் பண்ணியிருந்தோம் ஆனால் சிவில் வேலை பார்க்கறதால அதில் கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஒரு ஒர்க்கு இருந்துச்சி ரோடு ஒர்க் இருந்ததால் வர முடியிலை எங்கள் டிக்கெட்டோடைய நம்பர் வந்து ஏழு மூணு நாலு ஆறு எங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் நம்பரு அதனால் நாங்கள் வர முடியிலை நாங்கள் டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எனக்கு கேன்சல் பண்ணிக் கொடுங்க நான் டெய்லி ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி டூ டைம்ஸோ கண்டிப்பாக படத்துக்கு வருவோம் ரெகுலராக இதே ஆப்பில் தான் டிக்கெட் புக் பண்ணுறோம் இந்த டைம் வர முடியிலை ஏன்னால் எமர்ஜென்சி ஒர்க்கு வந்ததால் வர முடியிலை அதனால் இந்த ஒரு டைம் மட்டும் அமௌண்டை ரிட்டன் பண்ணீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் அமௌண்டு இது வரைக்கும் எப்போவும் நான் புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணதில்லை எல்லா டைமும் கரெக்டாக வந்துடுவோம் இந்த ஒரு டைம் கொஞ்சம் எமர்ஜென்சி ஆனதாலே வர முடியல இந்த ஒரு டைம் மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு அமௌண்டு ரிப்ளே பண்ணீங்கன்னால் ரிட்டன் பண்ணீங்கன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னால் என்னோடய அமௌண்டு மட்டுமாக இருந்தால் கூட ஓகே என் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட அமௌண்டும் வாங்கி தான் ஒன்றா டிக்கெட் புக் பண்ணிணோம் அதுதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எனக்கு அமௌண்டு கொஞ்சம் ரிட்டன் பண்ணிக் கொடுங்க அவசரத்தால் தான் வர்லை இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருப்போம் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ரோடு ஒர்க் ஒன்று வந்து பண்ண வேண்டியதாயிருச்சு ரெண்ட்டலுக்கு வெஹிக்கள் எடுத்து மிஷினரி எடுத்துப் பண்ணுறதால அதுக்கு நம்ப அதை அவாய்ட் பண்ணிட்டு வர முடியிலை இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருப்போம் அதனால் கொஞ்சம் பார்த்து எனக்கு அமௌண்டு மட்டும் ரிப்ளே பண்ணு ரிப்ளே பண்ணுங்கள் ரிட்டன் பண்ணுங்கள் ஏன்னால் இது இதில் தான் பண்ணிகிட்டிருக்கருத்தால நான் வந்து அமௌண்டு ரிட்டன் வாங்கிக் கொடுக்குறேன் இன்றைய வரைக்கும் எப்போதும் கேன்சல் பண்ணதில்லை இந்த ஒரு டைம் தான் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து கண்டிப்பாக வாங்கிக் கொடுக்குறேன்னு சொல்லி என்னோடய கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால் எனக்கு கொஞ்சம் இது மட்டும் ஹெல்ப் பண்ணி எனக்கு அமௌண்டை ரிட்டன் பண்ணிக் கொடுங்க இது அமௌண்டு இதில் ரிட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து இதை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் என்ன ஆப்ஷனுங்கறதை எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இதை கேன்சல் பண்ணுறது எப்படி எப்படி கேன்சல் பண்ணிணா அமௌண்டு ரிட்டன் ஆகும் நான் மாற்றி எதனா கேன்சல் பண்ணிட்டேன்னா அமௌண்டு ரிட்டன் ஆவலைன்னா வேஸ்ட்டு அதனால் எப்படி கேன்சல் பண்ணணுன்ற டீட்டெயில் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள்

இல்லை காண்டெக்ட் பண்ணுறதுக்கு என்னோடய காண்டெக்ட் நம்பர் கொடுக்கணுமா என்ன எப்படி பண்ணுவீங்க எப்படி பண்றது அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவாக எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணீங்கன்னால் இது நல்லாயிருக்கும் அத ஃபாலோ பண்ணி எப்படி கேன்சல் பண்ணணும் என்னென்னு சொல்லி பார்த்து பண்ணிக்குவேன் எனக்கு மறக்காமல் மறக்காமல் இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னால் ஒரு டைம் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு இதுக்கு மட்டும் கேன்சல் பண்ணுறதுக்கு ப்ளஸ் என்னோடய அமௌண்ட் ரிட்டன் ஆகுறதுக்கு கொஞ்சோம் ஹெல்ப் பண்ணுங்கள்